இந்த ஒரு வருடத்துல மறக்க முடியாத நிகழ்ச்சின்னு பார்த்தீங்கன்னா எவ்ளோவோ இருக்குது எவ்வளோ சம்பவங்கள் நடந்துருக்குது நிகழ்ச்சிகள் இருக்குது அதில் மறக்க முடியாத நிகழ்ச்சிகள்னா ஆக்டர் மாரிமுத்து இறந்தது எங்களால் மறக்கவே முடியாது எதிர்நீச்சல் சீரியலில் வர ஆக்டர் மாரிமுத்து குணசேகரன் கதாபாத்திரத்தில் நடிச்சார் அது வந்து எங்களால் ரொம்ப மறக்க முடியல அதை ரொம்ப மிஸ் பண்ணுறோம் அவரை நாங்கள் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இப்போது வந்து இந்த சுரங்கத்தில் மாட்டிக்கிட்டாங்க இல்லையா நாற்பத்தி ஏழு பேர் சுரங்கத்தில் மாட்டி பதினேழு நாள் ரொம்ப தண்ணி இல்லாது உணவு வசதி இல்லாத இருட்டில் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க இல்லையா அந்த நிகழ்ச்சி வந்து ரொம்ப எங்களால் மறக்க முடியாது நாற்பது நம்ம வந்து ஒரு நிமிடம் வீட்டுக்குள்ள தனியாக இருக்கன்னாவே கஷ்டமாக இருக்கும் அவங்க வந்து நாற்பத்தி ஏழு பேரும் பதினேழு நாள் இருந்தாங்க உள்ளாரேயே அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்த நிகழ்ச்சி வந்து எங்களால் ரொம்ப மறக்க முடியாது இப்போ ரீசண்டாக சொல்லணும்னா இந்த மழை மிக்ஸாம் புயல் புயலால் சென்னை முழுவதும் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க மக்கள் தண்ணியில்லாது தண்ணி வசதி கரண்டு வசதி இதெல்லாம் இல்லாது ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அத்தியாவசிய தேவைக்கு அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தாங்க அந்த நிகழ்ச்சிலாம் ரொம்ப மறக்க முடியல ரொம்ப மனசு எப்படி சொல்கிறது கஷ்டப்படுத்தியது இந்த நிகழ்ச்சிலாம் இந்த ஒரு வருடத்துல மறக்க முடியல